அருண் அன்பழகன் அன்பு சகாயம் அப்பா அருண் பாலு யோகோம் செலின் சித்ரா ஹேமா காயத்ரி அன்பழகன் வெங்கடேஷ் நீலவேணி வசந்தகுமாரி வசந்தகுமாரி கவிதா கவிதா லதா அன்னலட்சுமி மகாலட்சுமி மேரி ரெஜினா மேரி பழனிசாமி ப பிரகாஷ் ஆதி ரிச்சர்டு ரிச்சர்டு மாமா சகாயம் சாய் செந்தில் பூஜா சிவா தங்கம் உமா வசந்தி வெங்கடேஷ் வெங்கட்